ஆ சொல்லுங்கம்மா ஆ பழக்கடை தான் சொல்லுங்கள் ம் ம்

அம்மா உங்களுக்கு என்னென்ன பழம் வேணுமோ இங்கே எல்லாமே இருக்கு ஆப்பிள் ஆரெஞ்சு ச எல்லா பழமும் இருக்கு உங்களுக்கு என்னென்னா பழம் வேணும் அதை சொல்லுங்கம்மா ஆ ஆ

ஆ ஆ

சரிம்மா சரிம்மா ரேட்டு ஆ ஆரெஞ்சு பழம் ஒரு கிலோ நூற்றி இருபது வருதும்மா

ஆ ஆமாம்மா ஆப்பிள் ஒரு நூறுரூபா வருது நீங்கள் எத்தனை கிலோ எல்லாம் வேணும்னு சொல்லுங்கள் அதற்கப்பறம் நம்ப ரேட்டு பார்த்து கூட பண்ணிக்கலாம் ஆ சரி நாங்களே பேக் பண்ணி கொண்டு வந்துடுறோம் நீங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கம்மா

ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா வேறு எதுவும் பண்ணணுங்களா ஆ வேறு எதோ பழம் வேணுங்களாம்மா பலாப்பழம் இருக்கு சப்போட்டா இருக்கு ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா உங்களுக்கு என்ன வேணுமோ பேக் பண்ணி கொண்டுட்டு வந்துடுறேன் ஆ ஓகேம்மா அட்ரெஸு ஆ சரிங்கம்மா அட்ரெஸு கன்னியாகுமரி தானே ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா நான் வந்துவிட்டு கூப்பிட்றேன்மா ஆ ஓகேம்மா